நான் ஒரு நாள் கொடைக்கானல் போய்ருந்தேன் ஸோ ஃபேம்லியோடு போய்ருந்தோம் ஒரு ஜாலியான ட்ரிப்புக்காக ஏதோ ஒரு மூணு நாள் தங்குகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் என்ன ஆச்சு அப்படினா நாங்கள் போன இடத்துல போன சுச்சுவேஷன் எப்படி அப்படினா மழை ஜாஸ்தி நாங்கள் போகும் போது பயங்கர மழை எங்கேயும் ஹோட்டல் இல்லை நாங்கள் தேடிகிட்டே இருந்தோம் ஹோட்டல் அதாவது நாங்கள் தங்கி இருந்த இடத்த விட்டு நாங்கள் வெளியில் போகவே முடியல ஸோ அப்போ தான் அந்த அந்த ஃபுட் ஆர்டர் டெலிவரிக்கு உண்டான ஆப்பை அந்த அந்த ஆப்பை அந்த ஆப்பை பற்றி தெரியும் நாங்கள் எங்கள் ஊர்லேயும் அது யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ அங்கே என்னன்னா லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கிட்டு நாங்கள் அந்த ஆப்பில் சர்ச் பண்ணி பார்த்தோம் ஸோ நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து ஸோ நிறையா ஆப்ஷன்ஸ் வந்தது ஆனால் நாங்கள் நாங்கள் நேரில் அதாவது ஒரு ரெஸ்ட்டாரண்ட்டு அது பேர் எங்கள் நாங்கள் தங்கி இருந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது நாங்கள் அந்த ஜன்னல் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே அந்த ரெஸ்ட்டாரண்ட் தெரியும் ஆனால் அந்த மழைக் காலத்தில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரெக்ஸ்ட்டாரண்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க பட் உள்ளே இயங்கிகிட்டு தான் இருக்கு அதாவது டெலிவரிக்கு மட்டும் போல் ஆனால் நார்மலாக யாருக்கும் அந்த ஃபுட்டு கொடுக்குறதோ தயாரித்து கொடுக்குறதோ எதுவும் இல்லை அதனால நாங்கள் பார்த்துட்டு அந்த ரெஸ்ட்டாரண்ட் பேரே போட்டுருந்துச்சு ஸோ அதில் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணலாம்னு அதில் ஆர்டர் பண்ணோம் என்னாச்சு அப்படினா கரெக்டான டைமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ அது வந்து ரொம்ப மழை நாங்கள் வெளியில் போகிறதுக்கு குளிரு ஜாஸ்தி பட் ஆனாலும் அந்த டெலிவரிக்கு வந்தவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படினா நல்லா ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிகிட்டு நீட்டாக இருந்தாங்க ஸோ அவங்க கரெக்ட் டைமுக்கு போய் அந்த ஆர்டரை வாங்கிகிட்டு வந்து எங்களுக்கு டெலிவரி பண்ணாங்க ஸோ அந்த டெலிவரி பண்ணதில் என்ன அப்படினா இப்போ நம்மளே என்ன பண்ணுவோம் மழை சும்மா சும்மா தூக்கி வீசிவிட்டு வருவோம் அப்படியெல்லாம் இல்லை அந்த ப்ராப்பராக பேக்கேஜாகி இருந்துச்சு எந்த லீக்கும் இல்லை டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வந்தவர் என்னன்னா பயங்கரமாக நனைஞ்சிருந்தாரு அதுவும் அவங்க நனைஞ்சாலும் பரவாயில்ல நம் நம்மளுக்கான உணவை கொண்டு வந்து கொடுக்கிறாங்ககிற ஒரு இது அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நம்மளுக்கு உணவு கிடைக்காதுன்னு நெனைச்சோம் அந்த டைமில் அந்த அந்த ஆப்ஸ் இருக்கிறதனால தான் நம்ம என்ன பண்ண முடியுது அப்படினா நம்மளால முடியாத டைமில் கூட நம்ம நம்மளால ஃபுட்டு வாங்கிக்க முடியுது ஸோ இதே சுச்சுவேஷன் தான் எங்கள் ஊர்லேயும் இருந்துச்சாம்மா எங்களோட பாட்டி தாத்தாவையெல்லாம் வீட்டில் தான் விட்டுவிட்டு போய்ருந்தேன் ஏன்னா ட்ராவல் ஒத்து வராது அப்படினு ஸோ அங்கேயும் என்ன பண்ணினோம் அப்படினா இதே மாதிரி தான் ஆர்டர் பண்ணி விட்டுட்டோம் அவங்க டைரெக்ட்டா எங்கள் பாட்டி தாத்தாக்கெல்லாம் கொண்டு போய் அந்த உணவை வந்து டெலிவரி பண்ணிவிட்டாங்க ஸோ பாட்டி தாத்தாவும் சொன்னாங்க நீட்டாக வந்தாங்க இந்த சேறு சகதி அதெல்லாம் ஒட்டிகிட்டு வரல ஸோ நீட்டாக பேக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க எதுவும் சிந்தலை எதுவும் ஆகலை ஸோ எல்லாம் நல்லா இருந்துச்சு அதாவது அதாவது நாங்கள் நாங்கள் நிம்மதியாக இருந்தோன்னா நாங்கள் பாட்டி தாத்தாவை விட்டுவிட்டு போகிறோம் ஸோ இந்த மழையில் அவங்க என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க அப்படினு யோசிச்சுகிட்டே இருந்தோம் பட் இந்த சுச்சுவேஷனில் கூட நம்மளுக்கு உதவிக்கு உதவி அதாவது அவங்க அவங்களோட வேலை தான் பட் இந்த சுச்சுவேஷனில் நம்மளுக்கு சாப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா மழை வருது வெளியில் போக முடியல இங்கே இங்கே நம்மன்னா ஏதோ நம்ம ஓடுறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் ஸோ பாட்டி தாத்தாவெல்லாம் இந்த மாத்திர சாப்பிட்றவங்க ஸோ அவங்களுக்கு உணவு இல்லைன்னா அவங்களோட உடல்நிலையும் மோசமாகலாம் இந்த மாதிரி நிறையா சுச்சுவேஷன்ஸ் நடந்திருக்கு ஸோ எல்லாத்துலேயுமே இந்த உணவு டெலிவரி ஆர்டர் பண்ணவங்க என்ன என்ன ரொம்ப சப்போட்டிவாக இருந்திருக்காங்க